டெங்கு காய்ச்சல் மலேரியா இதெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறத்துக்கு நம்ம வீட்டில தண்ணியெல்லாம் தேங்க விடாமல் பார்த்துக்கணும் நம்ம வீட்டில ஃபஸ்ட் எதுலேயுமே தண்ணி மிச்சம் வைக்காமல் எதையாவது நம்ம வாட்டர் யூஸ் பண்ணோம்னா அது கீழே வந்து ஊத்திடணும் இல்லைன்னா அந்த வாட்டர் தேவைனா அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில வின்டோஸ்லாம் இருக்கும் இல்லை அதுக்கெலாம் கொசுவலைகள்லாம் போட்டு வச்சுட்டோம்னா வெளிலேருந்து கொசு எதுவும் உள்ள வந்து நம்மள கடிக்காமல் இருக்கும் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோனால் நிறையா ட்ரைனேஜ் ஏரியாஸ்லாம் இருக்குது அதில் ஃபுல்லாக வந்து ஓப்பனாக இருக்கதனால கொசுவெலாம் வந்து அதில் அது நிற்கும் ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறத்துக்கு கவுர்மெண்ட் வந்து குளோரின் பவுடர் அதெலாம் அப்பப்போ போட்டு க்ளீன் பண்ணுவாங்கள் அந்தமாதிரி அடிக்கடி அந்த சாக்னேட் ஆன வாட்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட் சாக்னேட் வாட்டரை நம்ம வந்து வச்சிக்காமல் பார்த்துக்கணும் இன்கேஸ் அது சில இடத்துல வந்து மேனிடரியாக அப்பப்போ சாக்னேட் ஆகும் அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அதுலேருந்து கொசு நம்மள கடிக்காமல் ப்ரிவென்ட் பண்ணுறத்துக்கு இந்த மாதிரி குளோரின் பவுடர் அதெல்லாம் போட்டால் க்ளீனாக இருக்கும்